எங்கள் பகுதியை பொறுத்த வரையில் விளையாட்டில் ஈடுபடும் வீரர்களுக்கு காயமோ இல்லாட்டி விபத்தோ ஏற்பட்டுச்சுனா அதை மறுவாழ்வு வசதிகள் அந்தளவிற்க்கு எதுவுமே சொல்ல முடியாது இல்லை எங்கள் பக்கத்து ஊரான அதாவது பக்கத்து நகரமான ஒசூர் அல்லது மாநகரமான பெங்களூர் அந்தமாதிரி இடங்களுக்கு போனால் மட்டும்ந்தான் அதற்குவுண்டான வசதிகள் இருக்குது அதை குறித்து தகவல் எனக்கு அந்தளவிற்கு எதுவும் தெரியாது